நம்ம தருமபுரி மாவட்டத்துலில் பஞ்சப்பள்ளியில் வந்து த டேம் இருக்குது அங்கே வந்து போய் பொழுதுபோக்கு பண்ணலாம் ஒன்றும் பிரச்சின இல்லை அங்கே காடு பக்கமாக இருக்குது அது போனாவே உங்களுக்கு டைம் பாஸ் ஆகுறதே தெரியாது அவ்வளோ பொழுதுபோக்கு இருக்குது அங்கேல்லாம் எதுவும் காசெல்லாம் டிக்கட்டெல்லாம் இல்லை அது பார்த்துட்டு வரலாம் அதுலேந்து வந்து திரும்புனம்மா நேராக இங்கே வந்து கேஆர்பி டேம்னு போகலாம் கிருஷ்ணகிரிது அங்கே வந்து டோக்கன் போட்டு பார்க்கணும் போல் இருக்குது அதில் வந்து மிருக கண்காட்சி கூட இருக்குது அதில் டேமில் பொழுதுபோக்குக்கு இங்கே எல்லாமே சுற்றுவட்டாரம் கொஞ்சம் பரவாயில்ல போயிட்டு வரலாம் அது சினிமால்லாம் வந்து இவங்கள யாரும் பார்க்கறதில்ல தேட்ருக்கெல்லாம் வந்து அவ்வளோ முக்கியத்துவம் இல்லை எல்லாம் டிவி பார்த்துக்குறாங்க வீட்டில் எல்லாம் மொபைல் இருக்குது அது மாதிரி பார்த்துக்குறாங்க வெளியில் வந்து பொழுதுபோக்குன்னா டேம்மு ஆறு இந்த மாதிரி தான் ஜாஸ்தி பொழுதுபோக்கு தருமபுரி மாவட்டத்தில் இதில் நடக்குது சரி